சார் வணக்கம் சொல்லுங்கள் ஆமாம்ங்க சார் சொல்லுங்கள் ஆ சார் இருக்கு சார் நம்பக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குங்க சார் சார் அது ஒரு நீங்கள் ஒரு பீஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கான கணக்கு வராது ஒரு டஸன்னாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெர் பெர் பிஸ்கெட்டுக்கு வந்து ஒன்றை பீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கலாம் சார் ஆ ஓகே ஆ இருக்கு சார் நம்பக்கிட்ட இந்த குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரிதான கேட்குறீங்க நீங்கள் ஆமாம் சார் நம்பக்கிட்ட வந்து பார்த்தீங்கனா லாட்டோ லாட்டோ சாக்கோ பை இருக்கு எலைட்டு க்ரீம் பன் இருக்கு நம்பக்கிட்ட எல்லா விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார் பேபிஸ் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஆன்லைன் டெலிவரிங்களா இருக்கு சார் அபோ தௌசண்ட் போச்சுன்னா நாங்கள் டெலிவரி வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துடுவோம் சார் எது சார் அதான் பில்லு வந்து தௌசண்ட்க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவோம் சார் ம்ஹூ உங்களுக்கு எத்தனை மணிக்கு சார் தேவைப்படுது சிக்ஸ் ஓ க்ளாக் மேலேங்களா ப்ளாக் ஃபாரெஸ்ட் கேக்ங்களா ஓகே சார் ஓகே கண்டிப்பாக கொடுத்துட்றேன் எப்படி சார் எக்லெஸ் வேணுமா இல்லை எக்கு கண்டன் கேக்காக வேணுமா சார் ம் எக்கு கூட ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா வரும் சார் நீங்கள் டிசைன் எதனா பார்த்து வச்சுருக்கீங்களா கேக்குக்கு ஓகே சார் இது கலர் எதனா சூஸ் பண்ணியிருக்கீங்களா சார் ப்ளாக் கலர்தானா ஓகே சார் ஓகே சரி யா சார் இதான் ஏ நம்பரு வாட்ஸ்அப்பில் நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க பேர் அப்புறோம் எத்தனாவது பர்த்டே சொல்லிவிட்டு மெசேஜ் மென்சன் பண்ணிவிடுங்க ஓ உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ டோட்டலாக ஒன் கேஜி ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக்கு அப்புறோம் குட்டே பிஸ்கேட்டு ப்ளஸ்ஸு அது சாக்கோ பைஸ்ஸு வேணுமா சார் எல்லாமே ஆ ஓகே பலூன் கலர் சார் ஆ இருக்குங்க சார் கிரே கலர் ஓகே ஓகே சார் நான் ஒரு எஸ்டிமேஷன் பில்லு போட்டுவிட்றேன் ஏன்னா கேக்கு லாஸ்ட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்டு போட்டுதான் நம்ப கால்குலேட் பண்ண முடியும் ஆ உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் ஃபார்மெட்டும் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் ஓகேங்களா பில்லு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் பில்லு டெலிவரி கொடுக்கும்போது அப்போ கொடுத்துவுட்டுறேன் சார் ஒரு அட்வான்ஸ் மட்டும் நீங்கள் ஒரு பே பண்ணுறமாரி இருக்கும் சார் அமௌண்ட்டு கேக்குக்கு ஓகே ஆமாம் சார் இது நம்பருக்கே ஜிபே பண்ணிவிடுங்க ஓகே சார் நன்றி சார்